ஹலோ ஆ எங்கே இருக்கிறீங்க நாங்கள் உங் உங்கள் பேர் என்னம்மா அன்னலஷ்மியா எங்கே இருக்கீங்க சரிங்க நாங்கள் மெட்ராஸ்லருந்து வந்திருக்கோம் டூரிஸ்ட் வந்திருக்கோங்க ஆமாம் எங்கே ஆ சுற்றி பார்க்கறது வந்திருக்கோம் மெட்ராஸ்லருந்து இங்கே என்ன இருக் எந்த ஏரியாவில் இருக்கும் எங்கே எங்கே இருக்குதுன்னு உங்களுக்கு தான் தெரியும்

ஆ ஆஹான்

ஆஹா டைமிங்கு டைமிங்கெல்லாம் எப்போது போகலாம் எவ்வளோ டைமிங்கெல்லாம் தெரியுமா ஆ ஆ சரி சரி ஓ

ஆ சரிங்க சரிங்க ஆ எங்கள் கூட வந்து வ சொல்லி கா கா கூட வந்து காமிங்க எங்களுக்கு தெரியாது நாங்கள் வந்திருக்கோம் மெட்ராஸுலருந்து

ஆ சொல்கிறேம்மா சொல்கிறேன் உங்கள் ஃபோன் பண்ணுறேன் அந்த எந்த அட்ரஸுக்கு வர சொல்லியிருந்தோம் வர சொல்கிறிங்களோ நான் அங்கே வந்துவிடுறேன் ஒகே ஆ சரி சரிங்கமா சரிங்கமா தேங்க்ஸ்மா ஆ